ஹலோ சார் கேட்குதா சார் என் பேர் காளிதாஸ் என் லைஃபில் கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் சார் இல்லை சார் நானாகவே ஃபீல் பண்ணுறேன் சார் ஆமாம் சார் என்னால் இயல்பாக இருக்க முடில சார் எதோ ஒரு வித்தியாசம் தெரியுது

ஆமாம் சார் ஆ யோசித்து பார்த்துருக்கேன் சார் சார் நான் பார்க்குற வேலை அதோடு ஃபேமிலி சுச்சிவேஷன் இதெல்லாம் யோசித்து பார்க்குறப்ப எனக்கு ஒரு வித்தியாசமாக ஃபீல் வருது சார் ஆமாம் சார் ம் ஆமாம் சார்

ம் சரி சார்

சார் எனக்கு மணி ஏர்ன் பண்ணணும் சார் கரண்ட்லி ஃபேமிலி சிட்சுவேஷன் அந்த மாரி இருக்குது சார்

இருக்குது சார் இருந்தாலுமே நான் அதிகமாக இருக்கிற மாரி ஃபீல் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் அதனால் ஒரு நல்ல வேலைக்கு போனால் குறையும் சார்

ஓகே சார் இல்லை சார் ஆகல சார்

ஓகே சார்

ஓகே சார் நிச்சயமா

நிச்சயமா சார் தேங்க் யூ